வேலைக்கு வெளியே எங்களோட பொழுது பொழுதுபோக்கு பள்ளிக்கு வெளியே எங்களோட பொழுதுபோக்கு இதெலாம் எங்களோட பொழுதுபோக்கு என்னென்னா நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடுவோம் காலையிலும் மாலையிலும் வந்து எங்களோட நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் எங்களுக்கு லீவ் கிடைச்சா கிரிக்கெட் விளையாடுவோம் அதுக்கப்புறம் கபடி விளையாடுவோம் பசங்களோட அதுக்கப்புறம் ஆன்லைனில் நிறையா கேம்ஸ்யெலாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் விளையாடுவோம் அதுக்கப்புறம் ஆன்லைனில் நிறையா ஊடகங்களில் நிறையா பேஸ் புக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதெலலாம் நாங்கள் வந்து சமூக செய்திகள் வந்து நிறையா இருக்கும் அன்னிக்கி நடந்த நியூஸு அன்னிக்கி நடந்த சம்பவம் ஒவ்வொரு சேனல்லேயும் ஒவ்வொரு மாதிரி நியூஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அது எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் பாடல்கள் கேட்போம் இதெலாம் வந்து எங்களோட பொழுதுபோக்கு எங்களோட ஆர்வம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா என்ன பொழுதுபோக்கில் நாங்கள் பண்ணிவிட்டு இருக்கோமோ அதே வந்து நாங்கள் ஆர்வமாக இப்போ நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அந்த கிரிக்கெட்டு நாங்கள் வந்து எங்களோட மாவட்டத்துக்கு எங்களோட மாநிலத்துக்கு விளையாண்டு நாங்கள் வந்து கப் கொடுக்குணும் அப்படிங்கிற நிறையா ஆர்வமெலாம் இருக்குது அதுக்கப்புறம் சமூகத்தில் ஒரு சில இடத்துல வந்து நிறைய குற்றங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வெளிப்படுத்தி ஃபேஸ் புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ நாங்கள் பதிவிட்டு அந்த தவறை வந்து தடுத்து நிறுத்துவதுக்கு அந்த தவறை செஞ்சவர்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு நிறைய போராட்டங்கள் பண்ணுறதுக்கான ஆர்வங்கள் எனக்கு நிறைய இருக்குது